இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வளர்க்கறது வந்து நாய்க்குட்டி தான் அது பேர் வந்து ஸ்கூபி ஸ்கூபி எப்பொழுதும் நல்லா இருக்கும் அது சின்னதில் இருந்து பிறந்ததுலேருந்து மாமா வீட்லேருந்து தூக்கிட்டு வந்து வளத்துட்டிருக்கோம் அது நல்லா அழகாயிருக்கும் அதுக்கு டெய்லியும் சாப்பாடு கொடுக்கறது அது அழகாக்கும் இப்போ நான் வெளில வந்துட்டு காலேஜிக்கோ வெளிலையோ வீட்டில இருந்து வெளியில வந்துட்டு திரும்ப போனாலும் அது அவ்வளோ இதாக பார்த்துக்கும் இப்போ தீபாவளி வேறயா தீபாவளி அப்போ எல்லாரும் வெடி வெடிக்கிறதனால அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டோம் வெடி சௌண்டு அதுக்கு ஆகாது ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்ட்டு அது ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம் எங்கள் வீட்டில ஒரு ஆள் மாதிரி தான் அதுக்கு பார்த்துப்போம் இப்போ அதுக்கும் டிரெஸ் எல்லாம் எடுத்தோம் எல்லாமே பண்ணுவோம் அதுக்குன்னு தனியாக தட்டு இருக்கும் அது எப்போதுமே எங்கே போய்ட்டு வந்தாலும் மற்ற தெரு நாய்ங்களோடலாம் சேர விட மாட்டோம் நாம மட்டும் தான் பார்த்துப்போம்